இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மதம் மத இதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிக சிறந்த நாடாக இருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பல்வேறு மதங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு பாரம்பரியங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு கூடி சேர்ந்து வாழ்ற ஒரு நாடா வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பேர் எடுத்துருக்கு இப்போ மற்ற நீங்கள் கண்ட்ரீஸ் போங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்கும் ஒரு ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு இப்போ இன்னும் ஜீசஸ்னா ஜீசஸ் பார்க்குறவங்க இருப்பாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போனால் அங்கே ஃபுல்லாக முஸ்லீம்ஸாகவே இருப்பாங்க பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்த ஒரு பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மதங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ற ஒரு நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமைஞ்சிருக்கு இப்போ தமிழ் மக்கள் அப்படின்னு எடுத்துக்கினிங்கனாலே தமிழ் மக்கள்ல பார்த்திங்கன்னா அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட பாரம்பரியம் எல்லாமே பார்த்திங்கன்னா பல் பல் பல ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கி ஒரு செழிப்பாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா பேரை வந்து சரிபடுத்திருக்காங்க